ஹலோ ஓலா கேபுங்களா நான் இப்போதான் முக்கால் மணிநேரத்துக்கு முன்னாடி கேப் புக் பண்ணியிருந்தேன் ஆமாங்கணா இங்கே டீஎன் பாளயம் ஜேகேகேஎம் ஸ்டாப்லேருந்து ஆமாங்கணா இல்லைண்ணா அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அங்கே வர முடியல இப்போ ஒரு ஒரு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் தான் நான் இருக்கேன் பங்களாபுதுர் விஐபி நகரில் இருக்கேன் இங்கே வந்து இங்கே பிக்கப் பண்ணிக்கிறிங்களா சரிண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் கொடுத்தட்றேன் நீங்கள் இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துட்டிங்கனா நல்லா இருக்கும் ஆ சரி ஓகேங்கணா